ஹெலோ ப்ளூ டைமண்ட் ஹோட்டலா நாங்கள் இங்கே முத்தாண்டி குப்பத்துலேந்து சுந்தரவதனி பேசுறங்க நாளைக்கு எங்கள் வீட்டில் ஒரு பர்த் டே பார்ட்டி இருக்கு அதுக்கு வந்து நைட் டின்னர்ஸ் தேவைப்படும் ஒரு ஐம்பது சாப்பாடு வேணும் இப் ரெண்டு ஸ்வீட்டு இட்லி சப்பாத்தி

அதெலாம் வேணுங்க டைம் வந்து நாளைக்கு ஒரு சிக்ஸ் ஓ க்ளாக் வேணுங்க எங்களுக்கு சாப்பாடு ஃபிஃப்ட்டி சார் எதாச்சும் எவ்வளோ அமௌன்ட் ஆகுது ஒரு சாப்பாடு ஒரு சாப்பாடு முன்நூற் ரூபாயா சரிங்க மொத்தம் பதினஞ்சாயிரம் ஆகுது உங்களுக்கு ரிடக்ஷன் பண்ண முடியுமா அதில் ஆயர் ரூவா பண்ணுவீங்களா ஓகேங்க எப்படி நீங்களே டெலிவரி பண்ணிடுவிங்களா ஆட்டோவில ஓகே சார் இலலாம் நீங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவீங்களா மெய்ன்னா எங்களுக்கு வந்து அது சாப்பாட்டில் ரெண்டு ஸ்வீட் இருக்கணும் சார் ஓகே கேசரி ஒன்று ரசகுல்லா ஒன்று வேணும் ஆம் ஓகே நாளைக்கு ஒரு சிக்ஸ் ஓ க்ளாக் சார் லேண்ட் மார்க் வந்து இங்கே முத்தாண்டி குப்பம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அதுக்கு அப்போசிட் ரோடு உள்ளே வரணும் சார் ஓகே உங்களுக்கு எதா டவுட்டாக இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்